எங்கூர் கிராமத்தில் பார்த்திங்கனா இ சேவை மையம் வந்து நிறையவே இருக்குங்க எங்கள் ஊரில் நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்கு அது ஒரு எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஒரு சமயத்தில் ஒருத்தவங்க இல்லை க்ளோஸில் இருந்துச்சுனா இன்னொருத்தங்களைப் பார்க்லாம் அப்படீங்கிற மாதிரி அதுக்கு ஒரு குறையும் இல்லாமல் நிறையவே இருக்குது நம்ப எந்த நேரத்தில் வேணாலும் பகல் டைமில் மார்னிங்லேருந்து நைட் ஒரு நயன் ஓ க்ளாக் வரைக்கும் கான்டக்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு எங்கள் ஊரில் அந்த வசதி இ சேவை மையம் வசதி நல்லாவே இருக்கு நாங்கள் எக்ஸாமுக்கு அப்ளே பண்ணணும் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ அந்த மாதிரி எக்ஸாம்னேஷனுக்கு அப்ளே பண்ணணும் ரிசல்ட் பாக்கணும் டாக்குமென்ட் ரெடி பண்ணனும் இல்ல வந்து ஒரு ஜாப் பத்தி ஒரு ஜாப்புக்காக ஏதாச்சும் அப்ளே பண்ணனும் அந்த மாதிரியும் பார்த்திங்கனா எல்லாமே எங்களுக்குப் பண்ணிக் கொடுக்குறாங்க நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கு நம்ப இப்போ பேன் கார்ட் அந்த மாதிரி நம்ப ஏதாச்சும் அப்ளே பண்ணணும் அது மாதிரிப் பண்ணிணாங்கனா ஒருசில டைம் வந்து இன்னிக்கு தரேன் நாளைக்கி தரேன் இழுக்கடி இ இழுக்கடிப்பாங்க அது ஒன்றுதான் இங்கே பிரச்சின மத்தபடி எங்களுக்கு நிறைய நல்ல ஹெல்ஃபுல்லாக இருக்காது இருக்கிறது ரொம்பவே ஹெல்ஃபுல்லாக இருக்கு